ஆடு மாடெல்லாம் நாங்கள் விரும்பி வளர்க்குவோம் மாட்டுக்கு தவிடு புண்ணாக்கு புல்லு வைக்கோல் நாங்கள் இந்தமாதிரி உணவுகள் எல்லாம் கொடுப்போம் ஸோ கிராமத்தில் உள்ள வ வளர்க்கிற மாடுகளெல்லாம் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்குது சிட்டியில உள்ள மாடுகள்லாம் பேப்பர்களை சாப்பிடுறதுனால தான் ஆரோக்கியம் இல்லாமல் போகுது அந்த பால்கள்லாம் நோய் உள்ள பால்கள் தான் கிராமத்தில் உள்ள மாட்டுப் பால்கள் ரொம்ப சத்தான பால் ஆரோக்கியமான பால் ஸோ கோழிகள்லாம் நாங்கள் விரும்பி வளர்க்குவோம் கோழிக்கு கம்பு போடுவோம் நெல் போடுவோம் அரிசி போடுவோம் உணவுகளெல்லாம் நல்ல உணவுகள் சாப்பிடும் நல்ல கோழிகளும் நல்ல உணவுகளை சாப்பிட்டு நல்லதாக நல்ல கோழியாக வளருங்கள் வளர்க்கும் எங்கள் மாடுகளுக்கு நோய்கள் சரியாக வராது எங்கள் கோழிகள் ஆடுகள் எதுக்கும் சரியான நோய்கள் வராது கிராமத்தில் உள்ள போ ஆடுகள் மாடுகள் கோழிகள் எல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்குது முடிஞ்சிடுச்சு